நான் வெளிநாடு எங்கேயும் போனது இல்லைங்க ஆனால் பறவைகள் சரணாலயம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா சென்னைக்கு அருகில் உள்ள வேடந்தாங்கல் போயிருக்கேங்க வேடந்தாங்கல்ல வந்து மிகவும் அருமையாக நல்லாவே செய்கிறாங்கங்க பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைய வந்து கொண்டு வந்துருக்காங்க அது சுற்றி வந்து அந்த குளத்த அந்த சரணாலயத்தை சுற்றி வந்து வேலி போட்டு வ வே வேறு உயிரினங்கள் உள்ளே வரவிடாத மாரி தடுத்துருக்காங்க தடுத்துருக்குறாங்க அதனால வந்து பறவைகள் வந்து வருடம் முழுக்க அங்க வந்துட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்குது நல்லாவும் இருக்குது தண்ணீரும் வந்து உங்களுக்கு வருடத்துல முக்கால்வாசி நாள்கள் தண்ணீர் இருந்துட்டுதாங்க இருக்குது நடுவில் மரங்கள் வச்சிருக்காங்க அந்த மரங்களில் அந்த பறவைகள் இருந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு மற்றதுக்குலாம் பிரோஜனமாக இருக்குது இங்கே நான் இருக்கக்கூடிய சேலத்தை சுற்றி பார்த்திங்கன்னா குளங்கள் நிறையா இருக்குது ஏரி கம்மா நிறையா இருக்குது இங்கே அதெல்லாம் வந்து நாம வந்து அதெலலாம் நாம வந்து மரங்களை வளர்த்து ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டு வே வேலி மாதிரி எதாவது ஒன்று போட்டு பாதுகாப்பாக செஞ்சோம்னா ஒரு முன்னேற்றலாம் நாம இங்கேயும் வந்து பரங்களுக்கு பறவைகளுக்கு உரிய இடமாக நாம கொண்டு வரலாம் வசிப்பதற்கு உரிய இடமாக கொண்டு வரலாங்க பிச்சாவரம் ஏரி இருக்குது அந்த பிச்சாவரம் ஏரி பார்த்திங்கன்னா அது வந்து பறவைகள் நிறையா வந்து தங்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நில இருக்குது அதே மாதிரி சூழ்நிலைய இங்கே சேலம் மூக்க மூக்கட ஏரி ஏரியா அதேமாதிரி சூழ்நில இருக்குது அதுலேயும் பறவைகள் தாங்கிட்டுதான் இருக்குது நல்லாவே இருக்குது புது ஏரி இருக்குது அந்த புது ஏரிலேயும் ஓரளவு த தங்கிட்டுதான் போது ஆனால் இன்னும் இதில் வந்து நாம அதிகப்படியான முயற்சி எடுத்திங்கன்னா பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு வரலாம் சுற்றி வேலி போட்டு வெளி ஆட்கள் உள்ளே நுழைவதற்கோ வெளி வே மிருகங்கள் உள்ளே நுழைவதற்கோ த நுழைவத தடுக்கலாம் தடுத்தால் இன்னும் கொஞ்சம் இதனுடைய உற்பத்தி ஜாஸ்தியாக பெருக்கம் வரும் பறவைகளுக்கு உகந்த சூழ்நிலை வரும்